பேப்பர் அல்லது ரேடியோ ரேடியோவில் வீட்டு பெண்களுக்கு சிறப்பு பிரிவுகள் கண்டிப்பாக இருக்க வேணும்ங்க ஏன்னால் பெண்களுக்கும் கண்டிப்பாக என்டர்டெய்ன்மெண்ட் தேவைப்படுது அவர்களும் வந்துட்டு அவர்களோட டே டே டூ டே லைஃபில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர்களும் சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் ஒரு என்டர்டெய்ன்மெண்ட் தேவைப்படுது அவர்களுக்கு ஒரு ரிலாக்க்ஷேஷன் தேவைப்படுது அதனால் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஒரு பெண்களுக்கான சிறப்பு பிரிவுகள் ஏதாச்சும் கண்டிப்பாக வைக்கணும் பெண்களோட பிரச்சினைக்கு குரல் கொடுக்குற நிறையா பேர் வந்துட்டு இப்போது சமூக ஊடகங்கள்லேயும் இதழ்களிலேயும் பேசிக்கொண்டு தான் இருக்காங்க அவர்களுக்கும் நம்ம வந்துட்டு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துட்டே தான் இருக்கணும்